ஆ சொல்லுங்க வணக்கமா ஆ நான் சரிம்மா ஆமாம்மா நான் அதனுடைய ப்ரின்ஸ்பால் தான் பேசுறேன் அதுதான்மா நான் ப்ரின்ஸ்பால் தான் பேசுறேன் நீங்கள் அது வந்து அப்படிங்களா ஆ ஆ சரி அவ்வளோ டீடெயில்லு என்னால் சொல்ல முடியாது சரிமா அது வேண்ணால் நான் ஆமாம்மா அட்மிஷன் பண்ணுறத்துக்கு வாங்க பீஸ் வந்து நாங்கள் அங்கேயே லிஸ்ட்டிருக்குமா அதில் பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா ஆ ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா நீங்கள் வந்து மேற்கொண்டு என்ன ஆ நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுனால் உங்களுக்கு இது பண்ணி தருவாங்க ஆமாம் ஆ அதெலாம் ஒன்றும் அதெலாம் பிரச்சினையே இல்லைம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்மா நீங்கள் கூட்டு வாங்க ஆ அது வாங்க நீங்கள் வந்த பிறகு அங்கே உங்களுக்கு அந்த டீடெயில்ஸ் தெரிஞ்சுடும் எவ்வளோ என்னென்றது ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அது உண்டுமா அனேகமாக நீங்கள் வந்திங்கனால் ஆக்சுவலாக நல்ல இதுவாக தெரியும் உங்களுக்கு என்ன ஆ ஆ ஆ வைக்கிறோம் வைக்கிறோம் நீங்கள் வாங்க எப்போ என்ன ஆமாம்மா இஸ்கூல் முடிஞ்ச பிறகு அது இல்லைம்மா லீவ் நாளில் எப்பவும் எக்ஸாமுனால் பாதி வரும் மற்ற நாளில் வந்து சாயங்காலம் இஸ்கூல் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ஆஃப் ஆன் அவர் ஒன் அவரே இது பண்ணுறோம் ஆமாம்மா ஆ ஆ சரிம்மா தேங்க்ஸ்மா ஓகே